டொமேட்டோ ஸ்விக்கி இந்த ஆர்டரெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறதில்லீங்க எங்களுக்கு அதை பிடிக்காதுங்க எங்கள் பிள்ளைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அதை பரவாயில்ல அப்பிடீன்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கெல்லாம் பிடிக்காதுங்க அது